இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்புனு பார்த்தீங்ன்னா வந்து சவால் நிறைந்ததாக தான் இருக்குது இந்தியர்கள் வந்து இந் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து படிச்சிட்டு இருக்காங்கள் அதுவும் இளைஞர்கள் வந்து நிறையவே படிச்சிட்டு இருக்காங்கள் ஆனால் அவங்கள் படிச்சதுக்கு ஏற்ற வேலை வந்து யாருமே செய்கிறது கிடையாது அவங்கள் வந்து எதோ ஒரு கிடச்ச வேலைக்கு போகணுன்ட்டு தான் போயிருக்காங்கள் ஒரு சிலவங்கள் வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேனு சொல்லிட்டு வேலை செய்யாமலேயே இருக்கிறாங்க இப்போ வந்து நம்ம எம்ப்லாய்மென்ட்டுனு பார்த்தீங்ன்னா எம்ப்லாய்மென்டில் வந்து அந்த பதிவு பண்றாங்களே காண்டி அதுக்கு நிறைய முகாம் வைக்கிற அப்படின்னு சொகில்றாங்க ஆனால் அதுக்கு ஏற்ற வேலையை வந்து அதுக்கேற்ற சம்பளமும் இல்லை அதில் வந்து போகிறத்துக்கும் வந்து மக்கள் வந்து ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க கவர்மெண்ட் ஜாப்னு பார்த்தீங்ன்னா அதுலேயே வந்து நிறைய எக்சாம்மு இன்டெர்வியூ கட்ஆஃப்னு வச்சு அதுலையுமே வந்து போஸ்டிங் கம்மியாக இருக்குது ஆனால் அதில் அப்லே பண்ணுறவங்க வந்து லட்ச கணக்கில் இருக்குறாங்கள் அந்த போஸ்டிங்ளையும் கட்ஆஃப் வச்சு எடுக்குறாங்கள் ரொம்ப வந்து கம்மியான போஸ்ட்டிங் தான் போடுறாங்கள் அதில் வந்து மக்கள்க்கு வந்து வேலை கிடைக்கலன்னு தான் சொல்ல்லா குறைஞ்சபச்சம் வேலை தான் கிடக்கிது நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் தான் இருக்குறாங்கள் ரொம்ப வந்து வேலை இன்றது வந்து இந்த இந்தியாவில் வந்து சவால் நிறைந்த வாழ்கையாக இருக்குது